என் சொந்த ஊர் உலகப்பம்பாளையம் ஆனால் நான் வளர்ந்துதெல்லாம் ஈரோடு திருமணம் செஞ்சது ஈரோடு தான் என் சொந்த மாமாவை கல்யாணம் பண்ணோம் எண்பதாவது வயிசில் கல்ய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் மேரேஜாச்சு ரெண்டு ஆண் பையன் ஒரு பெண் பொண்ணு என் கணவர் வந்து ஒரு போ சப போதகராக இருக்கார் நான் ஒரு அரசாங்கத்துறையில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டேன் மூணு பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு அஞ்சு பேரை குழந்தைங்க இருக்காங்க இப்போ பேரன் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கேன்